எங்கள் கிராமத்தில் நூலகம் உள்ளது வீட்டிலும் கூட நான் நூலகம் வைத்திருக்கிறேன் ஒரு சிறிய நூலகம் வைத்திருக்கிறேன் பள்ளியிலும் நூலகத்தில் பல புத்தகங்களை எடுத்து படித்திருக்கிறேன் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது சாண்டில்லின்னுடைய புத்தகங்கள் ஜெயகாந்தனுடைய புத்தகங்கள் இலக்கிய இலக்கியம் சம்மந்தமான புத்தகங்கள் எனக்கு மிகவும் மிகவும் பிடித்தது மேலும் தொடர்பான மற்ற கல்வி துறை தொடர்பான புத்தகங்களை வாசிப்பதில் விருப்பம் உள்ளவள்